ஹலோ ஓல்டு பஸ் ஸ்டாண்ட்லருந்து பேசுகிறோங்க ஷெரிஃப் ஹோட்டலுங்களா ஆ உங்க இது வி விளம்பரம் உங்க ஆடெல்லாம் பார்த்துருக்கோம் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்கக்கூட சொன்னாங்க நல்லாயிருக்கும் அந்த கடையில் பிரியாணி வாங்குனா நல்லாயிருக்குன்னு சொன்னாங்க சரி அதுதான் கேட்கலான்னு என்ன காஸ்ட்டு சார் வருது பிரியாணி ஓஹோ அப்படிங்களா சரி சேரி சேரி சிக்கன் பிரியாணி சார் ஓகே ஓகே ஓகே சரி இதில் ஏதாச்சும் ஆஃபர் கொடுத்துருக்கிங்களா சார் மட்டன் பிரியாணி சிக்கன் பிரியாணி ஓஹோ அப்படிங்களா சரி சரி சார் சரி ஓகே ஆ ஆ டேஸ்ட்டெல்லாம் எப்படி சார் இருக்கும் நல்லாயிருக்குமா ஆ ஆ நல்லாயிருக்குங்கிறீங்க ஓகே ஓகே ஓகே ஸோ ஆ ஆ ஓகே சார் அப்புறோம் எங்களுக்கு ஒரு ரெண்டு மட்டன் பிரியாணி ரெண்டு சிக்கன் பிரியாணி அப்புறோம் சிக்கன் ஃப்ரை ஒன்று சிக்கன் சிக்ஸ்டி ஃபை ஒன்று அப்புறோம் தந்தூரி ஒன்று கொடுத்துருங்க என்ன காசு சார் ஆகுது தவுசண்ட் ஓகே ஓகே கொடுத்துர்லாம் சார் நீங்கள் அது வந்து பார்சலு ஆ ஆ பார்சலு அமுச்சு விட்ருங்க வீட்டு அட்ரஸ் வந்து இங்கே ஓல்டு பஸ் ஸ்டாண்டு பெருமாள் கோயில்கிட்ட இருக்குது சார் வீடு ஆமாம் சார் அது கொண்டுட்டு வந்து க இது பார்சல் பண்ணி கொடுத்துருங்க சார் சூடாக இருக்கணும் சார் ஆறிப்போயிருந்தால் நான் ரிட்டன் பண்ணிடுவேன் ம் நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்கிறீங்க அமுச்சு அனுப்புங்க பசங்களாம் சொல்லிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் நல்லாயிருக்குனு சொல்லி அனுப்புங்க பார்க்குறேன் நல்லாருந்துச்சுன்னா கண்டிப்பாக நெக்ஸ்ட்டு ஆட்ரெல்லாம் உங்கக்கிட்டதான் நான் சொல்லுவேன் ஓகேங்களா அமுச்சு விடுங்க ஆ சரி எத்தனை மணி நேரத்தில் வந்துடும் அது ஓஹோ ஒருமணி நேரம் ஒருமணி நேரம் ஒருமணி நேரம் ஆயிடுங்களா சரி சார் வெயிட் பண்ணுறோம் அமுச்சு விடுங்க நீங்கள் ஓகே சார் ஆ

அந்த பார்சலில் பார்த்திங்கன்னா ஒரு பிரியாணி சிக்கன் பிரியாணியில் ஒரு சிக்கனும் இல்லை ஒன்றும் இல்லை சார் அப்புறோம் தந்தூரிக்கூட ஆட்ரு பண்ணியிருந்தோம் வரவே இல்லை ஆனால் பில்லு மட்டும் போட்டு விட்ருக்கீங்க காசு வாங்கியிருக்கீங்க இல்லை சார் என்ன அமுச்சுட்டீங்களா இல்லை சார் பார்த்ததாலதான் நான் கூப்பிட்றேன் இல்லைன்னா நான் எதுக்கு கூப்பிட்றேன் வாங்கிட்டு நான் சாப்ட்டுட்டு போயிருப்பேனே இல்லைன்னா ப எ மற்ற பிரியாணியிலெலாம் இருக்கே மட்டன் பீஸெல்லாம் இருக்குது மட்டன் பிரியாணி ரெண்டு மட்டன் பிரியாணி வாங்கினேன் ஒரு சிக்கன் பிரியாணியில் ஒரு லெக்பீஸ் இருக்குது ஒரு சிக்கனில் ஒ இன்னொரு மொத்தம் இன்னொரு மொத்தம் ரெண்டு சிக்கன் பிரியாணி வாங்கினேன் ஒரு இதில் பெ பீஸே இல்லை அப்புறோம் எதுக்கு சார் நான் அவ்வளோ பே பண்ணும் சொல்லுங்க பார்க்குலாம் அப்புறோம் வேறு க்ரில் இது தந்தூரி வேறு ஆட்ரு பண்ணியிருந்தேன் தந்தூரியே வர்லை அது எப்போது வரும் தந்தூரியை காணும் ஆனால் பில் மட்டும் போட்டிருக்கீங்க சார் இருந்தால் எதுக்கு சார் நான் உங்களுக்கு ஃப ப பார்த்துட்டுதான் சார் சொல்கிறேன் இல்லை நீங்கள் பண்ணியிருக்கீங்க அதனால் அப்டேயே பேக்கோடு பேக்கோடு இருக்குது ஃபோட்டோ வேணால் எடுத்து காட்டட்டுங்களா சொல்லுங்க பாக்கலாம் அப்போ நான் என்ன சார் அப்போது கொடுத்துட்டேன்னா எப்படி சார் அது செக் பண்ணிதானே நீங்கள் கொடுக்கணும் அத்தனை பெரிய ஹோட்டல் நடத்துகிறீங்க அதுகூட தெரியாதா உங்களுக்கு இதெல்லாமா நான் ஏன் சொல்ல முடியும் சொல்லுங்க பாக்கலாம் அத்தனை பெரிய ஹோட்டல் நடக்குது என்னென்ன வெச்சுருக்கோம் என்னென்ன ஆட்ருன்னு எடுத்துருக்கீங்களே இப்போ நான் கொடு நான் நாந்தானே உங்கள்கிட்ட கொடுத்தேன் ஆட்ரு ரெண்டு மட்டன் பிரியாணி ரெண்டு சிக்கன் பிரியாணி தந்தூரி அப்புறோம் சில்லி சிக்ஸ்ட்டி ஃபைன்னு சொல்லி அப்புறோம் எல்லாமே இது இருக்குது இது ரெண்டு ஐட்டம் மட்டும் மிஸ் ஆகுதே அப்புறோம் இந்த பிரியாணியில் எப்படி சார் சிக்கன் இல்லாமல் சாப்பிடுவேன் நான் ஏ கொடுத்தாதான சார் சார் என்ன சார் இப்படி பண்ணிங்கன்னால் எப்படி சார் அப்புறோம் எப்படி சார் உங்களுக்கு சப்போட் பண்ணுவேன் ஆ பேர் மட்டும் ப்ராண்டடாக போட்டு விடறீங்க ஆடர்லாம் சொல்லுங்க பாக்கலாம் ஆ இப்படி எல்லாம் பண்ணக்கூடாது சார் மொதலில் செக் பண்ணி என்ன க ஆட்ரு பண்ணுறோம் என்ன இதுன்னு எது செக் பண்ணி கரெக்டா கொடுங்க இப்படியெல்லாம் இது பண்ணி ஏமாத்திட்ருந்திங்கன்னா எப்படி நாங்கள் வாங்குவோம் எப்படி உங்கள் ச சாப்பிடுவோம் அப்புறோம் உங்கள் ப்ராண்ட் நேம் எனக்கு ஒன்றும் இல்லை நீட்டாக எடுத்து இன்ஸ்ட்டாக்ராமில் போட்டுவிட்ருவேன் இந்தமாதிரி ஏமாத்துகிறாங்க இந்தமாதிரி பில் போட்டு விட்டாங்கன்னு சொல்லிவிட்டு இது பண்ணி விட்ருவேன் எது ஆமாம் சார் இருக்கிறதான் சார் நான் சொல்வேன் நான் பே பண்ணியிருக்கேன் சார் நீங்கள் தாராளமாக ஸ மிஸ் ஆயிடுச்சே நீங்கள் சாரின்னா என்ன அர்த்தம் நீங்கள் சொல்லுங்க ஆ சர்வசாதாரணமாக சொல்லுறீங்க கரெக்டாக நீங்கள் ஆட்ரு எடுத்திங்களா அதை கொடுக்கவேண்டியதான அப்புறம் என்ன நீங்கள் பாட்டுக்கு தனியாக இப்போ எடுத்தவொடனே இல்லை இல்லை ஹார்ஷாக பேசினீங்க இப்போ மட்டும் எப்படி இது பண்ணுறீங்க ஏன் நெட்டில் இதில் போட்டிருவேன் சொன்னவொடனதான நீங்கள் இது பண்ணுறீங்க அப்புறோம் சொல்லுங்க பாக்கலாம் ஆ காசு மட்டும் வாங்கினா மட்டும் போதாது சார் பார்க்கணும் எல்லாமே என்ன என்ன இருக்குது என்னென்ன இல்லைன்னு சொல்லி எனக்கு ஏன் ஏங்க உங்கள் சேலத்தில் இது ஒன்றுதான் ஹோட்டலு இருக்கா எனக்கு வேறு ஹோட்டலெல்லாம் இல்லையா சொல்லுங்க பாக்கலாம் எது உங்கள் ஹோட்டலில் சொல்கிறேன் நல்லாயிருக்கும் டேஸ்ட் இருக்குதுதானே நான் சொல்கிறேன் ஆ நீங்கள் இப்படி பண்ணிணா எப்படி ஆ எப்போ ஆ சரி சரி சரி எப்போ கு இது பண்ணுறீங்க எப்போ அனுப்புவீங்க சொல்லுங்க இதுக்கு என்ன காசு பே ரிட்டன் பண்ணுறீங்களா இல்லை நீங்கள் இன்னொரு சிக்கன் பிரியாணி கொடுத்தனுப்புறீங்களா அப்புறோம் அந்த என்ன தந்தூரியும் கொடுத்தனுப்புறீங்களா ஆ சரி ஓகே இப்போ கொடுத்தனுப்புங்க வீட்டு அட்ரஸ்ஸு வேறு ஆ இப்போ கொடுத்தனுப்புறீங்களா இல்லை பணம் கொடுக்குறீங்களா சரி கொடுத்தனுப்புறிங்களா கொடுங்க வீட்டு வீட்டு அட்ரஸ்ஸு அதுதான் பழைய பஸ் ஸ்டாண்டு பெருமாள் கோயில்கிட்ட நான் சொன்னேன்னே அங்கேயே அனுப்புங்க பார்த்துட்டு மறுபடியும் இதேமாதிரி பண்ணிட்டிருக்காதிங்க திருப்பி நான் இதேதான் பண்ணுறேன் ஏன் சார் டக்குன்னு மத்தியானம் நேரம் மணி என்ன சார் மூணு மூணு மணி ஆயிடுச்சு சார் எப்போ சார் திருப்பி வந்து நான் அதை எப்போ சார் சாப்பிட்டு எப்போ சார் இது பண்ணுறது என்ன போங்க ஏதோ நல்லாயிருக்கே என் ஃப்ரெண்ட்ஸுங்களாம் சொல்லி உங்களை இது பண்ணிணா இந்தமாதிரியா சார் நான் ஓ பண்ணு பழிவாங்கணும் ஆ கரெக்டாக செக் பண்ணியிருந்துருந்தா இந்நேரம் நல்ல இருந்திருக்கும்ல சொல்லுங்க பாக்கலாம் ஆ இல்லை அதில் வேறு ரைத்தா வேறு வைக்கல போலேருக்கு அதில் காணும் ரைத்தாவும் காணும் பச்சிடி ஆ ஆமாம் வேறு ஏதோ இனிப்பு வச்சுருக்கீங்க அது ரெண்டு ஆ அதுவும் பார்த்தேன் நான் அந்த பாக்ஸு எல்லாம் இந்த இந்த இதுக்கெல்லாம் பாக்ஸெல்லாம் போட்டு வச்சுருக்கீங்க ஏன் இதெல்லாம் கொடுத்துருக்கீங்க ஓகே அது பேக்கிங் விஷயத்துல எல்லாம் ஒன்றும் நல்லாத்தான் இருக்குது அதில் ஒன்றும் மாற்றம் இல்லைன்னு வச்சுக்கோங்க நல்ல நீட்டாகதான் பண்ணியிருக்கீங்க ஆனால் இந்த இதில்தான நான் இல்லைன்னு சொல்லறக்காகதானே உங்களுக்கு இது கேட்கறேன் இல்லைன்னா நான் ஏன் கேட்கறேன் உங்களுக்கு சொல்லுங்க பாக்கலாம் ஆ அது இப்போ நீங்கள் எப்போ கொடுத்து நீங்கள் எப்போ பேக் பண்ணணும் மறுபடி எப்போ பேக் பண்ணி எப்போ அந்த பையன் கொண்டு வந்து கொடுத்து நான் என்ன சார் பண்ணுறது சொல்லுங்க பாக்கலாம் ஆ ஒன்று பண்ணுங்க பேசாமல் நீங்கள் கொடுக்குறதுக்கு பதிலாக நீங்கள் ஒரு இது அமௌண்ட்டு மட்டும் நீங்கள் எனக்கு ரிட்டன் பண்ணிடுங்க கூகுள் பேயில் அப்டேயே ரிட்டன் இது பண்ணிவிட்ருங்க நம்பர் வேணால் இப்போ இது பண்ணுறேன் என்னது ஆமாம் பின்னே நான் என்ன பண்ணட்டும் ஆ இப்போ நீங்கள் அமுச்சு எத்தனை மணிக்கு நாலு மணிக்கு நான் சாப்பிட்டா குழந்தைங்களாம் சாப்பிட வேண்டாமா எல்லாம் சாப்பிட்டுட்டு அவங்கவுங்க இப்போது அவங்கவுங்க இதாக போக வேண்டாமா வெளியில் மணி நீங்கள் எப்போ அமுச்சு நாங்கள் எப்போ பண்ணுறது சார் நான்தான் சொல்றேன்லை நீங்கள் பண்ணுங்க சார் பேசாமல் பணம் அமௌண்ட் கொடுத்துருங்க கூகுள் பேயில் போட்டுவிடுங்க நான் இது பண்ணிக்கிறேன் நெக்ஸ்ட் டைம் இது பேசிக்கலாம் நெக்ஸ்ட் டைம் ஆமாம் நீங்கள் அனுப்புங்க யார் பேசுவது நான் அவுர்கிட்டதான மொதலில் அது இன்னொருத்தருக்கிட்ட சொல்லிருந்தேனே அவர் எங்கே அவுர்கிட்ட சொல்லுங்க அவருகிட்ட சொல்லி எனக்கு இது பண்ணி எனக்கு எனக்கு சே இது பண்ணிவிடுங்க எனக்கு கூகுள் பே பண்ணிவிடுங்க நம்பர் வேணால் சொல்கிறேன் ஆ தொண்ணூற்றி ஒன்போது தொண்ணூற்றி நாலு தொண்ணூற்றஞ்சி தொண்ணூத்தி ஆறு எண்பது அறுபது ஆ இந்த நம்பருக்கு நீங்கள் கூகுள் பே பண்ணுங்க அந்த அமௌண்ட்டை ஆமாம் பண்ணிடுங்க என் பேரு நில்கமல் பே பண்ணிடுங்க நெக்ஸ்ட் டைம் நான் வேணால் இது நான் பார்த்துக்கிறேன் கொஞ்சம் நீட்டாக கொஞ்சம் இந்த தடவையாச்சும் கொஞ்சம் இது பண்ணிவிடுங்க அமௌண்ட்டு நீங்கள் அமுச்சுறீங்களா இருங்க பாக்கறேன் ஆ ஓகே வந்துருச்சிங்க அமௌண்ட்டு ஓகேங்க ரொம்ப நன்றி இந்தமாதிரிலாம் பண்ணாதீங்க சார் ஃபஸ்ட்டு பாருங்க நான் மொதமொதல் உங்கக்கிட்ட ஆட்ரு தந்தேன் அதுக்காக இப்படியா சொல்லுங்க பாக்கலாம் எது இன்னொரு தடவ பண்ணமாட்டிங்களா ஓ அப்படிங்களா சரி சரி சரி சரி சரி நான் உங்களை எதுவும் நான் சொல்லுலையே ஏதோ நான் ஹியூமன் பீயிங்ஸ்ன்னால் இப்படி தவறுதலாக நடக்கிறதுதான் அது ஆ கொஞ்சம் பார்த்துக்கோங்க இனிமேட்டு இந்தமாதிரியெல்லாம் வராதமாதிரி ஏதோ ஏன் நான் நான் இருக்கிறேன் வேறு எவனாச்சும் இருந்தான்னால் யோசிச்சு பாருங்க அதனாலதான் என்ன ஃபஸ்ட்டு ஆட்ரு எடுக்குறீங்கன்னால் அதுக்கு ஒரு ஆள் போடுங்க என்ன யாருன்னால் என்ன ஆட்ரு வச்சு என்னென்ன கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி ரெண்டு ஒன்றுக்கு ரெண்டு தபா இது பண்ணுங்க பார்த்துட்டு அப்புறோம் கொடுத்தனுப்புங்க அப்போதான் கரெக்டாக இருக்கும் ஓகேங்களா டேஸ்ட் டேஸ்ட்டெலாம் நல்லாயிருக்கு சார் அதில் ஒன்றும் ஒரு மாற்றம் இல்லை அதெலாம் நீட்டாக இருக்குது பேக்கிங்கெலாம் நல்லாயிருக்கு நல்லா பண்ணியிருக்கீங்க நெக்ஸ்ட்டு கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் உங்களுக்குதான் நான் நெக்ஸ்ட் டைம் ஆட்ரு தரேன் இல்லைன்னா ஹோட்டலுக்கே வந்து நாங்கள் உக்கார்ந்து சாப்பிட்றோம் ஓகேங்களா ஆ மட்டன் பிரியாணி நல்ல டேஸ்ட்டாக இருந்துச்சு சார் செம்மையா இருந்தது ஆ ஆ ஆ பாஸ்மதி ரைஸில் இது சிக்கனில் சிக்கன் வந்து வேறு ரைஸ் போலேருக்கு நல்லாயிருக்கு சார் செம்மை டேஸ்ட்டாக இருந்தது ஆ அது தந்தூரி நல்ல இதாக இருந்தது தந்தூரிதான் இல்லைன்ட்டிங்க சிக்கன் சிக்ஸ்ட்டி ஃபை நல்லாயிருந்துது சார் ரொம்ப ஆ ஆ ஓகே சார் இன்னொரு நாள் பாக்கலாம் ஓகேங்களா தேங்கியூ சார்